இந்தியாவில் மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும்போது கல்வி முறை வந்து மிகவும் வித்தியாசமாக இருக்குது அது என்னென்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு மாதிரியும் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒரு மாதிரியும் சிலபஸ் கொண்டு வராங்க ப்ரைவேட் ஸ்கூலில் பார்த்திங்கனா எக்ஸ்ட்ராஆர்ட்னரியான கோச்சிங் எல்லாம் கொடுக்குறாங்க ஹிந்தி ஸ்போக்கன் இங்க்லீஷு இந்தமாதிரி எல்லாம் நிறைய கொண்டு வராங்க அதனால் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் ப்ரைவேட்ஸ் ஸ்கூலுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்குது அதே வந்து பார்த்திங்கனா மற்ற நாடுகளில் வந்து பார்த்திங்கனா எல்லா சிலபஸ்ஸும் ஒரே மாதிரியே இருக்கறதுனால ஹிந்தி கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ஒரே மாதிரியான பாடத்திட்டத்தை கொண்டு வர கொண்டு வராங்க அதையே நாம் நிவர்த்தி செய்யணும் அப்படீன்னா நம்ம இந்தியாவிலையும் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோமுன்னா நம்ம நாட்டுலையும் ஒரே மாதிரியான பாடத்திட்டத்தை கொண்டு வரலாம்